சமீபத்திய விளையாட்டு செய்திகள் மற்றும் நிகழ்வு குறித்த சமீபத்திய செய்திகளை நான் தொலைபேசியில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மற்றும் இதர ஆப்கள் மூலமாக அறிந்துகொள்கிறேன் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் அந்த செய்திகளின் முழு விவரங்களையும் நான் அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக எந்த விளையாட்டையும் நான் பின்பற்றவில்லை என்னென்ன செய்திகள் விளையாட்டுக்கு சம்பந்தமாக வருகின்றதோ அதை அனைத்துமே நான் விருப்பப்பட்டு படிக்கின்றேன்